நான் தெனக்கும் மார்னிங் ஒம்பது மணிக்கு நியூஸ் பேப்பர் படிப்பேன் நியூஸ் பேப்பரில் வந்து இப்போ வந்து நல்லதும் வரும் கெட்டதும் வரும் எப்படின்னா வந்து ச குழந்தைங்கள பற்றின தகவலும் வரும் இப்போ குழந்தைங்களுக்கு வந்து சமூகத்தில் நிறைய பிரச்சினைகள் வந்து நேரிடுது இல்லையா அதில் வந்து அவங்கள அந்த இந்தமாதிரி பிரச்சினைகள எப்படி ஃபேஸ் பண்ணணும் அந்த நியூஸை நான் வந்து படித்து அந்த பிரச்சினைய எப்படி ஃபேஸ் பண்ணுங்கிற தகவலை வந்து நான் அவங்களுக்கு சொல்வேன் இப்போ வந்து குழந்தைங்களுக்கு சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாதுகாப்புமே கிடையாது ஏன்னால் குழந்தைங்களுக்குதான் அதிகமாக நிறையா பிரச்சினைகள் ஏற்படுது இல்லையா வந்து அதிகமாக வந்து குழந்தைங்க பெண் குழந்தைங்க வந்து பாலியல் துன்புறுத்தலுக்குதான் அதிகமாக வந்து ஆள் ஆகிறாங்க அதுலேருந்து அவங்கள நம்ம எப்படி தற்காற்று கொள்ளணும் அந்த மனிதர்கள்கிட்ட பழகணுன்னா மனிதர்களில் வந்து நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க அவ்வளோ சீக்கிரம் ஒருத்தரை வந்து நம்ம சாதாரணமாக நம்பிவிடவும் கூடாது இப்போ வந்து பொருளை கொடுத்து ஒரு குழந்தைய வந்து இது அபாட் இது பண்ணுறவுங்களும் இருக்காங்க பாசமாக பேசி அவங்களோட வலையில் வலை வைக்கிறவங்களும் இருக்காங்க அவங்க கிட்டேயிருந்து ஒரு குழந்தைய நம்ம எப்படி பாதுகாக்கணும் அந்தமாதிரி மனுஷங்கள் கிட்டே எப்படி பழகணும் எப்படி பேசணும் இப்போ வந்து நம்ம எப் சொல்லணுன்னால் கூட பிறந்தவுங்க ஒரு அண்ணனையும் நம்ம முடியாது ஒரு அப்பாவையும் நம்மளால நம்ம முடியாது அப்படியாப்பட்ட உலகத்துலதான் நம்ம இப்பெல்லாம் வாழ்ந்துகிட்ருக்கோம் அப்படியாப்பட்ட உலகத்தில் நம்ம நம்மளை நாமளேதான் பாதுகாத்துக்கணுமே தவிர நமக்காக யாருமே வர மாட்டாங்க அப்படி இருக்கிறப்ப குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது பதினெட்டு ஏஜிலேருந்து இருபத்தி அஞ்சு ஏஜ் வரைக்கும் இருக்கிற பெண்களுக்கும் பாதுகாப்புங்கிறது கிடையாது அவங்க கிட்டேயிருந்து நம்ம ஃபஸ்டு நம்மளை நாம் பாதுகாத்துக்கணும் அது வந்து செக்ஸியை செக்ஸ் விஷயமாக இருந்தாலும் சரி இல்லை தனிப்பட்ட முறை கணவனால் பிரச்சினை இல்லை எனக்கு நான் ஒரு பையனை விரும்புகிறேன் அவனால் பிரச்சின எல்லாேர் கிட்டேயிருந்தும் என்னை பாதுகாத்து கொள்ளணுன்னா கண்டிப்பாக நம்மளை நாம்தான் பாதுகாத்து கொள்ளணும் அதுக்காகதான் இந்த நியூஸ் பேப்பர் தெனக்கும் நான் அவங்களுக்காக தெனக்கும் நயன் தேர்ட்டிக்கல்லாம் அதில் வர நியூஸை பற்றி நான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்ச வெளி உலகத்தில் நான் என்னென்ன விஷயத்தை பார்க்குறேன் கண்கூடாக நான் எவ்வளோ விஷயத்தை பார்க்கறேன் அதையும் அவங்களுக்கு என்ன பண்ணுறேன் தனிப்பட்ட முறையில் நான் அவங்களுக்கு தெனக்குமே சொல்கிறேன்